நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் செய்யறேனா அதில் வந்து கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக பல பிரச்சனைகள் இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம அது இந்த அது செஞ்சு முடிப்போம் இப்போ நானே ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறேன் அது வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா அசாதரணமாக தான் நான் வந்து அந்த முயற்சி முயற்சி செய்வேன் நான் எதையும் வந்து ஈஸியாக அதாவது கஷ்டமாக நான் எடுத்துக்க மாட்டேன் எல்லா ஒரு ஒர்க்கையுமே நான் ஈஸியாக தான் எடுத்துப்பேன் ஈஸியாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் ஈஸியாகவே தான் இருக்கும் இதே அந்த ப்ராஜெக்ட்டு நம்ம கஷ்டமாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டமாக தான் தெரியும் அதனால நான் எல்லா எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் நான் அதை ஈஸியாக மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் கஷ்டமாக எடுத்துக்க மாட்டேன் இப்போ நம்ம ஒரு ப்ராஜக்ட்டை பண்றோம்னா கண்டிப்பாக அதில் நிறையா சவால் வரும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஃபேஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அந்த சேலஞ்சஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் எப்படி எப்டியாகப்பட்ட ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதை வந்து நம்ம அடையும்போது கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் ஆனால் அதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பெண்களாக இருக்கோம் கண்டிப்பாக வந்து அதில் வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஆண்களுக்கே இருக்கும் போது அப்போ பெண்களுக்கு இருக்காதா அதனால நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வேற எந்த ஒரு வெற்றும இல்லை அதே மாதிரி நம்ம வந்து அதில் வந்து சிக்கல் எப்படியா இருந்தாலும் சிக்கல் இருக்க தான் இருக்க தான் செய்யும் அதை நம்ம சமாளித்துகிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம கரெக்டான ஒரு இதுக்கு வந்து அச்சீவ் பண்ணணும் சில பேர் வந்து ப்ராஜக்ட் இது பண்ணிவிட்டு கரெக்டான டேட்டு டைமுக்கெல்லாம் வந்து ப்ராஜக்ட்டை வந்து நீங்கள் இது பண்ண சொல்வாங்க சில பேர் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க கரெக்டான டேட்டுக்கும் டைமுக்கும் வந்து சில பேரால் கொடுக்க முடியும் சில பேரால் அந்த டேட்டுக்கும் டைமுக்கும் கொடுக்கல அப்படின்னா அதனால நிறைய பேருக்கு அசிங்கமாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை சமாளிச்சுட்டு அவங்க இது பண்ணாங்கனா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு வேற லெவலாக இருக்கும் அந்த அதில் உள்ள சந்தோஷம் வந்து எதில் இருந்தாலும் கிடைக்காது அதனால நம்ம என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்டின்னு நெனைச்சிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கங்க டேக் இட் ஈஸி அவ்ளோ தான் எந்த ஒரு பிரச்சனை நம்ம கஷ்டமா எடுத்துக்க தேவையில்ல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக எடுத்துக்கங்க ஈஸியாக எடுத்துகிட்டிங்கனா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக பாருங்கள் எதையும் கஷ்டம் அப்டின்னு நெனைச்சிட்டு பார்க்காதீங்க எல்லாம் நம்பளுடைய லைஃபில் ஈஸி ப்ராஜெக்ட்டுன்னு இல்லை எந்த ஒரு எந்த ஒரு சுச்வேஷனாக இருந்தாலும் அது வந்து நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கங்க எதுவாக இருந்தாலும் கஷ்டம் இது நம்மளால் செய்ய முடியாதுன்னு அப்டின்னு யாரும் நினைக்காதிங்க ஏன்னா எல்லாம் ஈஸி தான் நம்ம வந்து ஒரு லைஃப் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னா வேற எந்த ஒரு சக்ஸஸுமே நம்மளுக்கு அந்த ஒரு ஹேப்பினஸ் எதுவும் இல்லை ஸோ உங்களை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் டேக் இட் ஈஸி ஈஸியாகவே எடுத்துக்கங்க கஷ்டமாக பார்க்காதீங்க